டிரைவர் தம்பி வ கொஞ்சம் இங்கே வாப்பா வந்து பாரு இப்படி தான் சீட்டு வைக்கிறதா இப்படி எல்லாம் சீட்டு இருந்தால் நாங்கள் எப்படி ஒரு பக்கம் போகிறதும் வரதும் ஒரு நல்ல சீலை கட்டிகிட்டு போக வேண்டாமா வர வேண்டாமா இவ்வ பா அங்கங்கே அப்படி அப்படியே அழுக்கழுக்காக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அடுத்த தடவை எப்படி உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது உங்களை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது சரி இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னால் நான் கண்டிப்பாக உங்கள் கார் ஓனருக்கிட்டே நான் சொல்லிடுவேன் இதல்லாம் நல்லா இல்லைப்பா பார்த்துக்கோ அடுத்த தடவை நாங்கள் உன்னை கூப்பிடுற மாதிரி நீ நடந்துக்கணும் காரு நம்ம சுத்தமாக வெச்சிக்கணும் அதுவும் ரொம்ப லட்சுமி உங்களுக்கு நீங்கள் அந்த தொழில் தான் செய்கிறீங்க அந்த தொழில் செய்கிறவுங்க அந்த காரை எந்தளவுக்கு சே வைக்கணுமோ அந்தளவுக்கு நீட்டாக வச்சி மணி எங்களை மாதிரி கஸ்டமரை அதிருப்திப்படுத்துற மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா அது அடுத்த தடவை இப் இந்த மாதிரி வந்தால் சரி இருக்காது